நான் வந்து எனக்கு வயசு அஞ்சு இருக்கும் போது பத்து வயசு பையனுக்கு அறுபத்தோறு வயசு ஆகுது அஞ்சு வயசு இருக்கும் போதே எப்படின்னா எனக்கு வந்து பத்து வயசில் எங்கள் எங்கள் தாத்தா தான் அப்பா அம்மா இல்லை எங்கள் தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க அப்போ நடக்கும் போது என்ன சூழ்நிலைனா நான் போய் எங்கள் தாத்தாவோடய மாடு ஏர் மாடு வச்சிருந்தாரு நான் ஏர் மாடு வச்சிருந்தேன் ஏர் ஓட்டணும்னா அப்போ வந்து ஆஃப் டிராயர் போடுவோம் ஒரு பனியன் ஒரு துண்டு ஒன்று கொடுப்பாரு கட்டுவோம் ஒரு நாள் டிராயர் நெனைஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு கோவணம் க அப்போலாம் கோவணம் தான் சொல்லுவாங்க கோவணம் கட்டி தான் ஏர் ஓட்டுவோம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஏர் ஓட்டுவோம் அப்புறம் ஓட்டிட்டு மறுபடியும் காளை பூட்டி இழுப்பேன் தாத்தா கூடயே வேலை எல்லா வேலையும் செய்வேன் எனக்கு படிப்பு வந்து எட்டாவது வரைக்கும் தான் படிச்சேன் நான் அதிகம் படிக்கலை எட்டாவது வரைக்கும் படிச்சேன் அப்புறோம் விவசாய வேலை எங்கள் தாத்தா வந்து நீ வாப்பா கற்றுக்கப்பான்னு சொல்லி என்ன எங்கள் தாத்தா இட்டுகின்னாரு அப்புறோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பயிர் வச்சி அப்புறம் கவளை அடிச்சோம் கவளைனு ரெண்டு மாட்டை பூட்டி சால் கட்டி எரிப்போம் எரிச்சு நல்லா அது அப்போ நல்லா மகசூல் நல்லா அப்போலாம் இந்த மாதிரி ஒரமெலாம் கிடையாது ஒரு யூரியா கொடுப்பாங்க கொஞ்சோம் லேசாக போடுவேன் பயிர் நல்லாயிருக்கும் பொன்னி நடுவேன் ஜீரக சம்பா நடுவேன் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கும் போது இப்பத்தைக்கி அப்பத்தைக்கி எம்மா மாறிப்போச்சு இப்போ ஒரு நாற்பது வயசில் வந்து கல்யாணம் பண்ணேன் அப்போ ஒரு அப்போ ஒரு வாழ்க்கை சுமார் பசங்க பிறந்த பிற்பாடு இப்போ பசங்களெலாம் பிறந்த பிற்பாடு அது ஒரு வாழ்க்கை இப்போ வந்து ஆடம்பர வாழ்க்கை நிறையா எப்படினா இப்போ வந்து ஃபுல் கை சட்டை போடுறாங்க ஃபேண்ட் போடுறாங்க பணியலு உள்ளாடையெலாம் நிறையா மாற்றமா நிறைய நிறைய போடுறாங்க பணியலு ஸூ போடுறாங்க அப்போலாம் வந்து எங்களுக்கு செருப்பு கூடங் கிடையாது ஏர் ஓட்டுறதுங்கிறது பெண்ணாத்துக்கு மூணு கிலோ மீட்டர் போவோம் ரெண்டு கிலோ மீட்டர் பரம்பு ஓட்ட போவேன் நான் செருப்பு கிடையாது அப்போலாம் ம செருப்பே கிடையாது இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் மனாரஸ் செருப்பு ஸூ நிறையா போடுறாங்க நான் வந்து இப்போ செருப்பு போட கற்றுக்கின்னு இப்போ ஒரு இரு ஒரு அறுபது நாற்பது நாற்பத்தஞ்சி வயசுமேலே தான் செருப்பே போட்டேன் அதுக்குள்ளே செருப்பு நீ எங்கே போனாலும் நடந்து போவேன் விவசாயத்துக்கு போனால் கூட செருப்பு போடாமத்தான் போவேன் மோட்டரு விட போவேன் தாத்தா வாங்கி வச்சிருந்தாரு அதில் மோட்டரு விட போகணும் ஏது செருப்பு இல்லை எல்லாத்துக்கும் நைட் ரெண்டு மோட்டரு இறைக்கணும் தாத்தா வயசானவர் படுத்துக்குவார் நான் தான் போய் எல்லா வேலையும் செய்வேன் கூட எங்கள் எங்கள் மனைவி இட்டுகினு போவேன் அப்புறம் மனைவியோடய பையன் வந்தபிறகு பையனை கூட வாப்பா போகலாம்னு இட்டுகினு போய் வச்சினு பயிர் வெ எல்லாம் வைப்பேன் எல்லாம் வெச்சிகினு பார்த்துப்பேன் ஆடம்பர வாழ்க்கை நிறையா